எங்களுக்கு வந்து நார்மல் நார்மல் மோட்டாரை விட இப்போ தைய மிஷின் வந்து கரெண்ட்டு மூலிமா இது யூஸ் பண்ணுறோம் மிஷின் வந்து ரொம்ப எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அந்த மிஷின் வந்து நாங்கள் மிஷின் இப்போ எங்கள் பகுதியில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம் இது நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி அதனால் எங்களுக்கு வந்து கிருஷ்ணகிரி காவேரிப்பட்டினம் அந்தமாதிரி இடத்துல எங்களுக்கு மோட்ரு வந்து மிஷின் க வகை மிஷின்களும் எங்களுக்கு கிடைக்கிறது அது வந்து எங்களுக்கு அதை வச்சு நாங்கள் பயன்படுத்திக்கிறோம் அப்போ எதுனா ரிப்பேர் அப்படின்னு தெரிஞ்சுச்சின்னாவே வந்து வீட்டுக்கிட்டியே வந்து மெக்கானிக் வந்து ரெடி பண்ணி தருவாங்கள் அது முடியாதுன்ற பட்சத்தில் வந்து நாங்களே வந்து காவேரிப்பட்டினம் இல்லை கிருஷ்ணகிரி அந்தமாதிரி கடைங்களுக்கு எடுத்துட்டு போய் நான் ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு வருவோம் தை அந்த மிஷின் வந்த பின்னாடி ஒரு நாளைக்கு வந்து டைலெர் வந்து காலைல செய்கிறதுன்னா கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த மின்சார மிஷின் தையல் மிஷின் வந்த பின்னாடி எங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுனால் எங்களுக்கும் கொஞ்சம் வருமானமும் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு இந்த கிடச்சதுனால எங்களுக்கும் அந்த வருமானத்தை பயன்படுத்தி எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாம் ஒரு இதுக்குமே சமையல் அந்தமாதிரி இதுக்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து பெண்களே ரொம்ப இது பண்ணி பார்த்துக்கிட்டோம் அதனால் வந்து எங்களுக்கு மின்சார மிஷின் வந்த பின்னாடி எங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருந்துச்சு